சமஸ்கீரம் ஆங்கிலம் இது ரெண்டும் வந்ததுக்கப்புறம் தமிழ்மொலியே அழிஞ்சிச்சின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து தமிழ்மொலி வந்து ரொம்ப பழமையான மொழிகள் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பழமையா ஒன் நம்ம வந்து தமில்மொழிய வந்து மதிக்கிறதில்லை ஏன் மதிக்கிறதில்லைன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க தமிழங்களாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசுகிறோம் அது வந்து ஒரு வியப்பாக பார்க்கறோம் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசப்படுறோம் தமிழுக்கு ஒரு பற்றை வந்து விட்டுர்றோம் ஆனால் ஒரு சில பேர் மட்டும் தான் நிலையான பற்றோட இருக்காங்கள் தமிழ்ல அதென்ன சமஸ்கிருதம் இங்கிலீஷ் அது ரெண்டும் வந்ததுக்கப்புறம் ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் வந்ததுக்கப்புறம் தமிழ் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு ஒரு சில வெளிநாட்டுகலாம் உள்ள கம்பெனியோ இல்லை ஒரு பீப்பிளோ உள்ள வர்றப்போ கண்டிப்பாக இங்கிலீஷ் சமஸ்கிருதம் அந்த மாதிரி பீப்பிள்லாம் வர்றப்போ அவங்களாம் வந்து பார்க்கும் போது எல்லாம் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுவாங்கள் அப்படிங்கும் போது இங்கிலீஷ் பேசுறாப்பா பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே நினச்சி தமிழை வந்து மட்டம் படுத்தினால் தமிழ் வந்து பழமையானது தமிழ் வந்து நம்ம வந்து சொல்லுகிறாங்க செந்தமிழ் நாடெனும் போதினிலே காதிநிலே இன்பம் பாயுது தேனிலே என்னமோ ஒரு இது இருக்கும் ஸ்பீச் அதாவது தமிழ் பற்று செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே தமிழுக்கு வந்து அழகான ஒரு இது கொடுத்திருப்பாங்க தமிழ் வந்து ரொம்ப இனிமையானது சொல்லுவாங்கள் அது மாதிரி தமிழை இப்போ யாரும் அதிகமாக ம மதிக்கிறதே இல்லை ஏன்னா ஒரு காலேஜ் போய்ட்டு தமிழ் டிப்பார்மெண்ட்டா மோஸ்ட்லி எடுக்க மாட்டாங்கள் ஏன்னா தமிழை வந்து இம்பார்டன்ட் அவங்க இம்பார்டன்ட்னு எடுத்துக்கலை தமிழா எல்லாம் பேசுகிறாங்க நம்மளும் பேசுகிறோம் அவ்வளோ தான் ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் கெத்து தமிழ் மீடியம்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறவுங்களும் இருக்காங்கள் ஆனால் தமிழ்ல ஒரு சில பேர் பற்றோடையும் இருக்காங்கள் ஆனால் தமிழ் ஒரு சில பேர் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த தமிழ்லாம் கேட்கும் போது காதுக்குள்ள அப்படி இருக்கும் அந்த மாதிரி இனிமையான தமிழும் இருக்குது இந்த ரெண்டு மற்ற லேங்குவேஜும் வேணும் ஆனால் அந்த மற்ற லேங்குவேஜ் வந்து நம்ம லேங் இன்கிரு இன் இ இம்ப்ரூவ் பண்ணதாக இருக்கணும் நம்ம வந்து இந்த நம்மளே கீழ் தட்டக்கூடாது நம்ம லேங்குவேஜை ஸோ வந்து தமிழ் ரொம்ப இனிமையானது